ப்ளூடூத் ஹெட் ஃபோன் வந்து வாய்ஸ் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அதே போல் வெளியே எங்கேன்னா போனோம்னால் மற்ற சவுண்டுங்க அதிகமாக நம்மளுக்கு கேக்காமல் இது நம்ம பேசுறதை தெள்ளத் தெளிவாக கேட்கறதுக்கும் நம்ம ஒரு படம் பார்த்தாலும் அந்த எஃபெக்ட்டிவ் சவுண்ட் கரெக்ட்டாக கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அதேபோல் இப்போ நம்மளுக்கு ஈசியாகவும் இருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஈசியாகவும் இருக்கு நம்ம யூஸ் பண்ணறதுக்கு எல்லாத்துக்குமே ஈசியாக இருக்கு இது இல்லாமல் வாய்ஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக இருக்கு என்ன பேசுகிறாங்க வெளி சவுண்ட்ஸுங்க இல்லாமல் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு கரெக்ட்டாக தெளிவாக இருக்கு நம்ம அதை அக்சஸ் பண்ணறதுக்கும் நல்லா இருக்கு